பதினஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ ரெண்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதனொன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலு பதினஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினே